இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்களை மேம்படுத்த சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா பெரும் உதவியை வகிக்கிதுங்க ஏன்னா வேறு ஃபாரின் கண்ட்ரிஸ்லருந்தும் பார்த்திங்கன்னா அப்புறம் மாநிலம் இந்த சைட் எல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க வரவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பூர்லையே வேலையை தேடுறாங்க தேடி பின்னலாடை நிறுவனமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கம்பெனியாக இருக்குங்க கம்பெனியாக இருக்கிறதுனால இங்கேயே வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தர்ற சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்கு எந்தெந்த இடம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொடுவேரி அணை இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அமராவதி ஆறு அப்பறம் பாத்திங்கன்னா திருமூர்த்தி ஃபாண்ட்ஸு இங்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குங்க திருப்பூர்லருந்து பக்கத்துலயே கோயமுத்தூர் போகறதுக்கு மால் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா இடம் இருக்கு தங்குகிற வசதியெல்லாம் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் அதிகமாக இருக்குங்க